கோபிச்செட்டி பாளையத்தில் வந்து என்ன ஃபேமஸ்னா ஒரு பாண்டியன் மெஸ்ஸுங்கிற ஹோட்டலில் வந்து பன் புரோட்டா வந்து சூப்பராக இருக்கும் பன் பரோட்டா வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு கொடுக்கற அந் சிக்கன் குருமாவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் தென் செட்டிநாடு ரெஸ்ட்டாரண்ட்ல போய் சிக்கன் அடி சிக்கன் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் தென் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் பட் அங்கே காஸ்ட் வந்து எல்லாமே ரொம்பவுமே ஹையாகத்தான் இருக்கும் பாண்டியன் மெஸ்ஸில வந்து பாத்தீங்கனா பன் பரோட்டா வந்து ஒன்று வந்து இருபத்தி அஞ்சிரூவாதான் பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எனக்கு என்ன பொருத்தளவுக்கு பன் பரோட்டா ரொம்பவுமே பிடிக்கும்